நான் எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறேன் அந்த நாயிக்கு ஜில்லுன்னு பேர் வச்சுக்கிறேன் ஆனால் அது எங்கள் வீட்டில் ஒரு பசங்களை போலவே அதுவும் ஒரு உறவாக தான் எங் எங்கள் கூடயே இருக்கும் நாங்கள் எங்கேப் போனாலும் எப்படி இருந்தாலும் அப்படி எங்கள் கூடவே தான் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு டெய்லி நான் சாப்பாடு போட்டு வளர்க்கும் மோது அது என்னமோ எங்கள் வீட்டு பிள்ளை போலவே அது எங்கள் கூடவே இப்போ நான் எங்கேப் போனாலும் அங்கே வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஜில்லுன்னு பேர் வச்சு அதை என் பிள்ளை போலவே தான் நல்லா பார்த்துக்குறேன்